சின்ன பிள்ளையில் வந்து பள்ளிப் பருவங்களில் வந்து பொம்மை செய்யறது அந்த களிமண்ணில் குளிக்கப் போறப்போது அந்த களிமண் எடுத்துகிட்டு வந்து அந்த களிமண்ணில் பொம்மை செஞ்சு விளையாடுறது அதுக்கப்புறம் மழைல இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேப்பரை கிழிச்சி அதில் படகு செஞ்சு அதை வந்து தண்ணியில் விட்டு அது போகுதா போகலையா யாரோடய படகு வந்து ஃபஸ்ட்டு போகுது யாரோடது போகவே இல்லை அப்படின்லாம் பார்க்கறது அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயோம் அது வந்து இன்னமும் ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேப்பரில் வந்து படகு விடுவது பேப்பர்லையே பெட்டி செஞ்சு அதில் கல் இதுகள் போட்டு வெச்சுக்கறது இந்த மாதிரி நிறைய நினைவுகள் வந்து குழந்தைப் பருவத்தில் வந்து நடந்துருக்குது